ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் மூணு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்து அறுநூறு ஏழு லட்சத்து எட்டாயிரம் ஒம்பது லட்சத்து பதிமூணாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு